இப்போ எங்கள் கலாச்சாரத்தில் கோலம் போடுதல் அப்படின்னு வச்சிக்கிட்டிங்னா வச்சிக்கோங்க பொங்கலுக்கு கோலம் போடுறப்போ பொங்கலுக்கு நாங்கள் ரொம்ப விஷேஷமாக கோலம் போடுவோம்

நான் அது கோலம் போட்டு முடிக்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாரிலாம் ஆகும் அந்த மாதிரி ஆகறப்போ ரொம்போ சந்தோஷமாக இருக்கும் நம்ம சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி அவங்கக்கூடலாம் சேர்ந்து நம்ப பண்ணுறது எல்லாம் அப்புறமேட்டுக்கு மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் நாளைக்கின்னா இன்னிக்கு இன்னிக்கு நைட்டு அதையே அத் அது மறுபடியும் நாங்க கோலம் போடுவோம் பண்ணமோது மாடு அப்புறோம் பொங்கல் வழியிற மாதிரி மாடு போயிவிட்டு கரும்பு சாப்பிடுற மாதிரி இந்த மாரிலாம் எங்களுக்கு கரு எங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நாங்கள் வரையிவோம் அப்புறமேட்டுக்கு சூரியனுக்கு வந்துட்டு நாங்கள் பொங்கல் அப்போ அது ஒரு சாங்கியம் மாதிரி இது பண்ணுவோம் நெற்றியில வந்துட்டு இப்போ கல்யாண ஆன பொண்ணுங்க அப்படின்னா கா கல்யாண ஆனோம் அப்படின் தெரியறத்துக்காக அந்த குங்குமோன்றதை வைப்பாங்க வேறு எந்த க இது இதான் அதை காரணோம் கோ கோவிலில் போயிவிட்டு நம்பளுக்கு கோவில் போனா நம்ப மனசு நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போனா நம்பளுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் நம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற இதில் கோயிலுக்கு போயிவிட்டு நம்பளுக்கு நம்ப ச நம்பளால் முடிஞ்சது சாமிக்கு என்னவோ அந்த மா அது செஞ்சு நம்புளுக்குன்னு நம்பளே கொஞ்சம் ஆறுதல் ஏற்படுத்திக்கிறத்தான் இப்போ நம்பளுக்கு வந்துட்டு எதாச்சு ஒரு விஷயோம் நடக்கணும் இது நடந்தா நம்பளுக்கு நம்பளுக்கு இவ்வளோ நாள் இது நடக்கவே இல்லை இப்போ ஒரு சிலருக்கு குழந்தைங்க இருக்காது அந்த மாதிரி விஷியலாம் நிறைய இருக்கு அதில் வந்துட்டு நம்போ நிறைய முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் அந்த முயற்சிலாம் ய நம்பளுக்கு கம் இதாக இடுக்காது அதனால நம்பளாக சாமியை போயிவிட்டு இது பண்ணம்மோது அதுக்கு விரதோம் இருந்து இந்த மாதிரி பண்ணம்மோது அது கண்டிப்பாக நடக்கும் அந்த விரதோன்றது இதான் சடங்குகளில் வந்துட்டு நாங்கள் ரோஜா ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின் சொன்னோன்னா அது அதுவும் அந்த ரோஸ் கலர் ரோஜா தான் முக்காவாசி பேர் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின் கேட்டிங்கன்னா அந்த மாலை மாலை கட்டுறத்துக்கு அந்த இறந்தவுங்களுக்கு போடுறதுக்கு இல் நல்ல விஷயோனாலும் இந்த ரோஜாவை இப்போ சாமிக்கும் அதே ரோஜாவை தான் போடுறாங்க இறந்தவுங்களுக்கும் அதே ரோஜாவை தான் போடுறாங்க அதான்